மயிலாடுதுறை மாவட்டத்தில் சில உள்ளூர் விளையாட்டுகளில் வந்து கில்லிதண்டா குழந்தைகள் பூங்காவுடன் வேடிக்கை தரங்கம்பாடி வருகை இதெல்லாம் வந்து ஒரு இதாக மயிலாடுதுறையில ஒரு சு உள்ளூர் விளையாட்டுகளாக் பொழுதுபோக்கு நடவடிக்கை நட நடவடிக்கைகளாக உள்ளது அதனால் அதெல்லாம் வந்து ஒரு விளையாட்டாக அந்த ஊரில் அறிவிக்கிறாங்க